ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் கட் பண்ணலாம் சார் என்ன மாதிரி சார் கட்டிங்கு கட் நீங்கள் விருப்பப்படுறீங்க ம் நார்மலாக வந்து ஒரு ஒன் டொண்ட்டி வரும் சார் ஆமாம் ஒன் டொண்ட்டி நீங்கள் அதுக்கு மேலே ஃபேஷனாக வெட்ற மாதிரி இருந்தால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கட்டிங் வேணும்ன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாரியே கரெக்டாக பேக்கேஜ் சொல்வேன் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம்

உங்களுக்கு ஹேர்கட்டு ஓகே ஹேர்கட்டு ட்ரிம்மிங்கு ஒன்று ஃபேஷியல் பண்ணணுமா எப்படி சே சொன்னீங்கன்னா அதுவும் சேர்த்து பேக்கு பேக்கேஜ்லேயே வரும் உங்களுக்கு ஸோ கம்மியாக பண்ணிக்கலாம் நம்ம நம்ம சலூனில் அமௌண்ட்டா சார் இல்லை சார் பேக்கேஜ் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே அதுபோல் அதுமாரியே பண்ணிக்கலாம் ஒன்னுமில்ல ஓ ஓ ஆக்டர் சூர்யா கட்டிங்கா சார் அஞ்சான் அஞ்சான் படத்தில் இருக்குற மாதிரியே உங்களுக்கு கட் பண்ணும் ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் நான் பண்ணி விட்றேன் நீங்கள் கடைக்கு வந்துடுங்க உங்களுக்கு நான் பண்ணி விட்டுறேன் ரைட்டுங்களா ம் சரிங்க சார் நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆஃபரில் இருக்குது சார் நீங்கள் ஃபேஷியல் கட்டிங் அண்ட் ஷேவிங் ஆ மூணும் சேர்த்து உங்களுக்கு இப்போது த்ரீ ஃபிஃப்ட்டிக்கு இருக்குது இந்த ஆஃபர் முடிஞ்சுதுன்னா ஒன் ஃபிஃப்ட்டி எக்ஸ்ட்டா ஆகும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிடும் சார் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்ட்டியில் நான் பண்ணிக் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆ ஆ ஆ சலூன் இங்கே தான் சார் இருக்குது ஆ ஆ கா ஆமாம் சார் காரைக்குடியில் தான் இருக்குது உங்களுக்கும் நீங்கள் வந்து எங்கேருந்து சார் பேசுகிறீங்க ஓகே சார் ஆ ஓகே நான் லொக்கேஷன் செண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்துடுங்க சார்

சரி ஓகே நான் லொக்கேஷன் செண்ட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டெயிட்டாக வந்துடுங்க கடையாண்ட வந்துடுங்க நான் உங்களுக்கு என்ன மாரி கட்டிங்கோ அதை நான் முடித்து கொடுக்குறேன் ஓகே ம் சரிங்க சார் வாங்க வாங்க சரிங்க சார் வச்சிடட்டுமா ஆ சரிங்க சார் நேரில் வாங்க நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ம் சரி ஓகே ம்